ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கிங்க சார் இருக்கிங்க நான் நல்லாருக்கேன் சார் நீங்கள் நல்லாருக்கீங்களா

ஆமாம் சார் வேறு ஏதாவது

அது எவ்வளோ அது எவ்வளோ சார் அமௌண்ட்டு அது எப்படி அது கம்பி இப்போ ஒன் கேஜி சார் எண்பது ஆகுதுங்க சார் ஆமாம் ஆ எம்சன் ஆ எம்சண்ட் போடுறது பெஸ்ட் சார் இப்போ இருக்கிற சிட்டுவேஷனில் ஆமாம் ஆ ஆமாம் சார் அப்போ கட்டுச்சு அப்போ இருந்த மணல் அதிகமாக இப்போ எங்கே சார் இருக்கு மணல் எங்களுக்கே கிடைக்குறது இல்லை ஆ ம் ஆ அதெலாம் ஒன்றும் இல்லைங்க சார் ஆ ஆ வரும் சார் நல்லா செங்கல் ஒரு கல் ஆறுரூவா ஏழுரூவா வருது சார் ஆறுரூபா வரும் சார் ஆ ஆறுரூவா வர பண்ணலாம் சார் ஹாலோ பிளாக் சார் அது ஒரு கல் வந்து செங்கல் கட்டுறது பெஸ்ட் சார் ஆமாம்

ஆ எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு சார் நீங்கள் நீங்கள் சொல்றமாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஆ

ஆ ஓகே சார் ஆ நீங்கள் தான் டைல்ஸ் நம்ப பார்க்குறது இல்லை சார் அது அது வேறு பார்க்குறாங்க ஆமாம் ம் ம் ம் ம் ம் ஆமாம் சார் இருக்கு

சரி ஓகே சார் நானும் கேட்டு பார்க்குறேன் கேட்டு பார்த்துட்டு சொல்லுறேன் அதான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ இதற்கு மட்டும் கொஞ்சம் பேமெண்ட்டு சொல்லி கொஞ்சம் பாதி அமௌண்ட்டு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கு சார்

நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அமௌண்ட் வேறு இல்லை வேறு நீங்கள் நீங்கள் பாதி பே பண்ணிங்கன்னா அப்புறம் அப்போ பார்த்து பண்ணிக்கலாம் சார் ம் ம் ம் ம் ம் ஓகே சார் இன்னும் வே இன்னும் வேறு எதாச்சு இது பண்ணுமா சார் இல்லனா எக்ஸ்ட்ரா எதாச்சு வேறு

ஆ ஓகே சார் ஆ சரி ஓகே சார் ம் ஆ ஆ ஓகே சார் பண்ணிக்கலாம் சார்